பேசுகிறேன் ராஜகணபதி நம்ப வந்து நான் ஹோட்டல் கடை ஒன்று வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசி எல்லாம் வேணும் லிஸ்ட்டில் நோட் பண்ணிக்கிறீங்களா

ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் பொன்னி அரிசி வேணும் ஆ எழுதிக்கோங்க பொன்னியில ஒரு ஐம்பது கிலோ ம் ஐஆர் அறுபது ராஜபோகம் ஆ ம் ஆ இருபது பா பாஸ்மதி ஆ பத்தே போட்டுக்குங்க பத்தாக போட்டுங்க

ஆ மார்கெட் இல்லைல்ல கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டது நம்ப நண்பர் ஒருத்தர் தான் உங்கள் நம்பர் கொடுத்து உங்கள் உங்களோட சொன்னார் மா பஜாரில்

அது தான் வேணும் ஆ அதுனால தான் அவர் நம்பர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு கொடுத்தோனே உங்களுக்கு நான் பேசிகிட்டு உங்கள்கிட்ட நான்

இல்லை என்கிட்ட வண்டி இருக்கு நான் வண்டியில வந்து எடுத்துக்குறேன் நாங்கள் ஆ

ஆ ஆ ம் ம் ஆ எங்கள் வண்டி ஒரு ஆற்ரை மணிக்கு பக்கத்தில் தான் பாலு வாங்க வருவாங்க வரும் போது வந்துவிட்டு நான் அமிச்சி விட்டுறேன் உங்கள்கிட்ட ஆ விசிட்டிங் கார்டு இருக்கு நான் உங்களுக்கு பத்தலனா நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன் ஜிபே பண்ணிடுறேன் ஜிபே பண்ணிடுறேன்

ஆ அப்படியே பண்ணிக்கோங்க பத்து பத்து ம் ஆ ஆ இல்லை எங்கள் சொந்தகாருக்கு போன வாரம் மேரேஜ் நடந்தது அந்த மேரேஜ் பார்த்திங்கன்னா அவர் சொன்னது தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் ஆ